இப்போ விவசாயி தற்கொலையிங்கிற போது வெள்ளாமை பண்டி அறுவடைக்கு வர நிலையில் இருக்கும் போது ஒரு மழையினாலோ காத்தோ ஒரு திடீர் ஒரு வெள்ளமோ எதாச்சும் வந்து பாதிப்பு அடஞ்சதுன்னா அதான் அவங்க மனசு ஒடஞ்சு தற்கொலையிக்கு முற்ப்பட்றாங்க அப்படி அடஞ்சதை பார்த்து கவுர்ண்மெட்டில் வந்து ஒரு பரிசீலனை பண்டி பாதிப்பு அடைஞ்ச விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு தக்க நிவாரணம் கொடுக்கலாம்பா எந்த அளவுக்கு எத்தனை ஏக்கருக்கு பண்ணி இருக்குற என்ன பண்ணி இருக்குறன்னு பார்த்து எதோ ஒரு பாதிக்கு பாதி கொடுக்குறாங்க கொடுத்தா தற்கொலையை கண்டிப்பாக தவிர்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது செய்யறாங்க அதை தவிர்த்துக்குறாங்க அப்போ லோன்னு வாங்குறாங்க ஒரு பேங்கு மூலியமாக விவசாய கடன்னு சொல்லி பயிர் கடன்னு சொல்லி வாங்குறாங்க அதையும் வந்து நம்ம தள்ளுபடி பண்ணிரலான்ட்டு அவங்களுக்கு முன்னாலயே கொஞ்சம் மனசு தேருர மாதிரி சொன்னா அதனால அவங்க தற்கொலை முயற்சியை தவித்துர்றாங்க அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை